ஸ்விக்கி ஸ்விக்கி சொல்லபோனால் ரொம்போ ஆர்டர்ஸ் வந்து நான் எடுத்து வைச்சிருந்தேன் சிக்கென் ரைஸ் பிரியாணி ஸீ கபாப் மட்டன் ரோல் இந்த மாதிரி ரொம்ப டிஸ்ஸை வந்து நான் அஞ்சாறு வெரைட்டிஸ் வந்து நான் வந்து ஸ்விக்கியில் எடுத்து வெச்சிருந்தேன் ஸோ வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற உணவு வந்து அவ்வளோவும் எனக்கு பிடிக்கல ஸோ இருந்தாலும் அதை பார்த்து சாப்பிட்லான்ட்டு எடுத்து வைச்சிருந்த உணவுகள் எல்லாம் வந்து இருந்து சாப்பிடுவது அவ்வளோவும் உடலுக்கு நன்மை இல்லை அதனால் அந்த விஷயத்தை என்னுடைய மனைவியிடம் கேட்டேன் வெளியில் எந்த பொருட்களும் சாப்பிடுவது அவ்வளோவும் உடலுக்கு தீங்கை கொடுக்கும் அதனால் அந்த உணவை எல்லாம் நான் வந்து என்னுடைய ஸ்டோரேஜில் வைத்திருந்தேன் அதெல்லாம் என் மனைவியிடம் கேட்டேன் அது அவ்வளவும் நன்றதே இல்லை என்று என் மனைவி சொன்னதனால் அது எல்லா விஷயமும் என்னுடைய ஸ்டோரேஜில் இருந்து எடுத்துவிட்டேன் வீட்டில் இருந்து என்னுடைய மனைவியிடம் நான் சில விஷயம் நான் நினைத்த பொருட்கள் எல்லாம் என் மனைவியிடம் சொன்னேன் நானும் சமைத்தேன் நம் இருவரும் சமைத்து எல்லா உணவும் சாப்பிட்டோம் அதில் எல்லா உணவும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைத்தோம் மிகவும் ருசியாக இருந்தது அதனால் இந்த இந்த ஹோட்டலுடைய உணவு வந்து எல்லோருக்கும் என்னுடைய சின்ன வேண்டுகோள் ஹோட்டலிலிருந்து சாப்பிடும் உணவு உடம்புக்கு கெடுதலை கொடுக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உணவை நம்ப வீட்டில் இருந்து செய்து சாப்பிடுவது நம்மளுடைய உடலுக்கு நல்லது என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னவென்றால் ஹோட்டலில் வந்து ஒரே எண்ணெயில் இரண்டு நாள் மூன்று நாள் வைத்து சமைக்கின்றார்கள் வீட்டில் இருந்து சாப்பிட்டால் அது ஒரே எண்ணெயில் சமைப்பார்கள் அதனால் அது மிகவும் உடலுக்கு நல்லது அந்த விஷயம் ஸோ அதனால் இவை எல்லாமும் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய கார்ட்டில் இருந்து ஜொமேட்டோ ஆப்பில் இருந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து எடுத்து விட்டேன்